வணக்கம் நான் பான் கார்டு அப்ளை பண்ண வந்துருக்கேன் நான் ஃபாரின் போகலானு ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு அப்ளை பண்றதுக்காகவே பான் கார்டு வேணும் அதற்கு என்னென்ன ப்ரூஃப் வேணுன்னு சொல்லுங்கள் சார் ஃபோட்டா வேணுங்களா ஆதார் கார்டு வேணுமா ஃப ரேஷன் கார்டு ஓட் ஐடி இதெல்லாம் வேணுமாங்க சார் ஏன்கிட்ட எல்லாமே இருக்கு சார் எது வேணுன்னு சொல்லுங்கள் நான் நான் அப்ளை பண் அணட்டா சொல்லுங்கள் சார் எத்தனை நாளில் கொடுப்பிங்க சார் எனக்கு சீக்கிரம் கொடுத்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாரிங் போகணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணுணும் சார் எத்தனை நாள் ஆகுன்னு சொல்லுங்கள் சார் வே வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கள் சார் பான் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு டேக்ஸ் எதுவும் கட்டணுமா சார் வேறு எதுவும் தேவைப்படுதா சார் எதா இருந்தாலும் ஏன்கிட்ட சொல்லுங்கள் சார் நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட தரேன் எனக்கு சீக்கிரம் கொஞ்சம் பண்ணிக்கொடுங்க சார்